ஒன்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று பதிமூணு மூணு இரண்டாயிரம் பதினேழு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நாலு பத்து அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு முப்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு